ஹீரோ ஹோண்டா பஜாஜ் ராயல் என்பீல்டு டிவிஎஸ் டாட்டா சுஸுக்கி யமகா கேடிஎம் அப்ரிஜி அப்ரிலியா டுக்காட்டி ஹிண்டாய் மகேந்திரா பி பிஎம்டபிள்யூ மெர்சிட்டீஸ் பென்ஸ் ஆடி ஸ்கோடா லாம்போர்கினி போர்ஷோ ஸ்கோடா கியா மோர்ஷிஸ் கேரேஜ் ஸ்கார்பியா